நம்ம கலாச்சாரத்தில் வந்து முக்கியமான தொழில்னால் வந்து தமிழ்நாடுன்னாலே அதில் வந்து விவசாயம் தான் வரும் விவசாயோம்னா அதில் நெல் உளுந்து இந்த கரும்பு இந்த மாதிரிலாம் நிறையவே போடுவோம் அந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறோம் அதிலேருந்து நிறைய மக்கள் வந்து அதாவது விவசாயத்தை விட்டு போறாங்களான்னா நிறைய பேர் விட்டு போகிறாங்க அதுக்கெலாம் காரணம் என்னென்னா தண்ணி பற்றாக்குறை அதாவது காலநிலை மாற்றம் வந்து சரியில்லாததனால மழை பேய்ய வேண்டிய நேரத்தில் வெய்ல் அடிக்கிறது வெய்ல் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பேய்யிறதுனால அந்த நெல் பயிறு எல்லாமே வீணாக போயிடுது அதில் அறுவடை பண்ண முடியாது வேஸ்ட்டாக போய்டும் அதனாலையும் அதனால அதிலேருந்து அந்த மாதிரி ஆனுச்சின்னால் அதிலேருந்து நமக்கு வந்து எப்படி சொல்லுறது ப்ராஃபிட்டே வராது இதில் விவசாயிங்களுக்கு அதிலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பணமும் வராது அப்படி பணம் வரணும்ன்னா அவங்க என்ன கடன் க வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியாமல் அந்த நிலத்த விற்றுட்டு நிலத்த விற்றுட்டு அது மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போகிறாங்க கவர்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோவா விவசாயத்துக்கு சப்போர்ட் அவ்வளோவா இல்லை பட் நிறைய பண்ணுறாங்க பட் அந்தளவுக்கு இல்லை அதனால நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அதாவது விவசாயம் பண்ண முடியாமல் அதுக்கு பண்ணுறத்துக்கு காசு இல்லாமல் அந்த மாரிதியுமே நிறைய பேர் விட்டு போகிறாங்க அது விட்டுட்டு போகிறாங்க ஏன் விட்டு போகிறாங்கன்றதுக்கு இதுதான் ரீசன் இந்த கா ஒழுங்காக மழை பேய்யாததுனால பயிரெல்லாம் வீணாக போயிடும் மா இப்போது எப்படி சொல்லுறது வெய்ல் அடிக்கணும் மா பயிர் வளரணும்ன்னா அதுக்கு தண்ணி விட்டு வெய்ல் அடிச்சு தான் அது வந்து அது வந்து அறுவடை அந்த ஸ்டேஜுக்கு வரும் ஆனால் அப்பெல்லாம் வந்து வெய்ல் வந்து வெய்ல் அடிக்காமல் மழை பெஞ்சிட்டு அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து காஞ்சிருக்கணும் அப்போ தான் அறுவடை பண்ண முடியும் அந்த சுச்சிவேஷன்ல வந்து மழை பெஞ்சிடுச்சின்னா பயிர் எல்லாமே படுத்திரும் பயிர் படுத்திருச்சின்னா அது வந்து அறுவடை பண்ணுறது ஈஸியாக இருக்காது இப்போ இப்போ எதுவும் கையிலெலாம் யாரும் அறுவடை பண்ணுறதில்ல மிஷின் தான் எல்லாமே மிஷின்ல அறுவடை பண்ணால் அந்த இதுமாரிலாம் பயிரெலாம் படுத்திடுச்சின்னா மிஷின்ல பண்ணால் அது பாதி போயிடும் பாதி நெல் அதில் வந்து லாபத்திலே வராது அதில் அது போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதை அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட முதலீடை விட அவங்களுக்கு நஷ்டம் தான் அதிகமாக வரும் அப்போது அவங்க திருப்பியும் கடன் வாங்குறது பேங்க்ல வந்து நகையை வைக்கிறது இந்த மாதிரி அதிலேருந்து அவங்களுக்கு எந்த லாபமுமே வராமல் இவங்க தான் இன்னும் விவசாயி தான் அதில் அதிகமாக இன்னும் செலவு பண்ணி விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இருக்கற காலகட்டத்துக்கு யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டிறாங்க விவசாயம் பண்ண முடியாமல் அதை வந்து நிலத்தையும் விட்டுவிட்டு போய்ட்றாங்க விவசாயம் நல்லா பண்ணிணா தான் அவங்க நல்லா பண்ணிணா தான் அவங்க வந்து அதை வந்து அவங்களோடய பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களோட பிள்ளைங்கள்ட்ட பசங்கள்கிட்ட கொடுக்க முடியும் கொடுத்து கு அந்த நிலத்த கொடுத்தா தான் அவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்க இவங்களே வந்து ஒழுங்காக இவங்களாலேயே பண்ண முடியலை இவங்களே வந்து இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லைன்னு விட்டுவிட்டு போய்ட்டாங்கன்னா விட்டுவிட்டு அவங்களும் நிலத்த விற்றுட்டாங்கன்னா அவங்க பசங்களாம் விவசாயம் பண்ணவே மாட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே டெக்னாலஜி அந்த மாதிரி கம்பியூட்டர் பேஸ்டு வேலைக்கு தானே போகிறாங்க யாரும் விவசாயலாம் விவசாயன்னு அது எடுக்கலை யாரும் வேலைக்கு போ போறதில்லை அந்த மாதிரி தான் போய்ட்ருக்காங்க இதனால தான் வந்து விவசாயத்தை விட்டு நிலத்த விற்றுட்டு அந்த மாதிரிலாம் இப்போ நெலம் பாதி விவசாய நிலம் ஃப்ளாட்டாக மாறிடுச்சு அதுதான் பண்ணிக்கிட்டிருக்காங்க